கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் போயிருக்கேன் அங்கெல்லாம் அந்த அங்கெல்லாம் போகிறப்ப அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போனப்போ இவ்வளோ அழகான பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து பார்த்தது அந்த ஒரு செகண்ட் தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரோஸ் அங்கே இருக்கிற ஃப்ளவ்வர்ஸ் எல்லாம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை பார்க்கற அப்பவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ரொம்ப எக்சைட்டடாக அந்த டைமில் நான் ஆனது அதலாம் ரொம்ப வியந்து பார்த்தது அங்கே இருக்கிற எல்லாம் இடமும் ரொம்ப கூலிங்காக ஊட்டியில் ரொம்ப கூலிங்காக சூப்பராக அந்த இடம்லாம் இருந்தது அதுக்கப்புறோம் அதுக்கப்புறோம் அங்கே இருக்க அங்கே வந்து நிறையா ஸ்நேக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் நல்லா சாப்பிட்றப்ப நல்லா என்ஜாய் பண்ணி எங்கே ஃபேம்லியோடய போய் சாப்பிட்டோம் திருப்பியும் அந்த இடத்த விட்டு வரத்துக்கு அந்த இடத்த விட்டு வரதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கேயே இருக்கணும் போல இருந்தது அந்த சைடுலாம் போகிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண மூவ்மெண்ட் அதுதான் அதே மாதிரியே சூரியன்னா சூரியன்னா அங்கே மெரினா பீச்சுக்கு போனப்போ இந்த மாதிரி காலைல மார்னிங் போயிட்டோம்னே அங்கே சூரியன் சூரியன் அஸ்த அஸ்தமனத்தை நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும் அதுவும் ரொம்ப வியந்து பார்த்தது தான் அது அது பார்க்கறப்ப அப்படியே ஒரு மாதிரி அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்கிறப்ப ரொம்ப அந்த இடமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இதான் என்னோடைய இதான் என்னோடைய அனுபவங்கள் இயற்கை காட்சி அதாவது ஊட்டிக்கு போனப்போ நான் ரொம்ப வியந்து பார்த்தது அந்த ஃப்ளவ்வர்ஸ் அந்த மாதிரி அங்கே இருக்கிற கிளைமேட் அதே மாதிரி சூரியன் அஸ்தமனம் வந்து மெரினா பீச்சில் நான் பார்த்தப்ப அது ரொம்ப எனக்கு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது